பள்ளிக்கு அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது சாயந்தரம் நாலரைக்குலாம் வரும்போது இத்தனைக்கும் வழியில் வந்து மக்கள் நடமாட்டம் இருந்துன்னு தான் இருக்குது வண்டியில் வந்து நேரில் வந்து டூவீலரில் ரெண்டு பேர் உக்காந்துன்னு வந்தாங்க வந்து சைடு என்னை சைடு வாங்கிட்டு ஸ்லோவாக வந்துவிட்டு கழுத்தில் இருந்த செயினை டக்குன்னு அப்பிடியே அறுத்துன்னு போயிட்டாங்க அது எப்படி தான் நடந்துதுன்னு இது எனக்கும் ஒன்றும் புரியல ஆனால் நானும் வண்டி விடவும் இல்லை வண்டியில் தான் உக்காந்துருந்தேன் கொஞ்ச தூரம் போய்விட்டு தான் நிறுத்திவிட்டு அப்புறோம் நான் தான் துரத்துனேன் ஐயோ செயின் அறுத்துன்னு போயிட்டாங்களே யார்னு தெர்லியே சொல்லும்போது வேகமாக போயிகின்னே இருந்துட்டான் இது வந்து அது பயங்கரமான ஒரு மனநிலையை மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு